தமிழ்நாட்டில் முக்கியமாக வந்து பொங்கல்ன்னு விசேஷத்தை நினச்சிக்கலாம் அதில் வந்து மண்பானைகள்ல தான் வந்து பொங்கல் வைக்கிறது அந்த டைம்மில் மட்டும்தான் இந்த மக்கள் பண்பான மண்பான செய்யறவங்களுக்கு வந்து அதிகமாக வந்து சேல்ஸ் பண்ணுறது இதமாதிரி வந்து அதிகமாக உற்பத்தி பண்ணி அவங்களுக்கு சேல்ஸ் பண்ணுற ஒரே டைம் வந்து இந்த பொங்கல் டைம்மு தான் அப்புறம் வந்து இந்த போ பொங்கல் பொங்கல் பண்றதுக்காகதான் அதிகமாக இந்த மண்பானைலாம் யூஸ் பண்ணுறாங்க இன்னொன்று வந்து இந்த இறப்புக்கு பயன்படுத்துறது இதமாதிரி அப்புறம் வந்து இந்த மண் அப்புறம் வந்து அதை வச்சு இந்த ஜாடியெல்லாம் பண்ணுவாங்க அதமாதிரிலாம் வந்து கைவினைப் பொருட்களை பயன்படுத்துறாங்க இன்னொன்று வந்து இந்த பழையத்துணிகள்லாம் இருக்கு அந்த பழையத்துணிகள்லாம் வச்சு அழகலகா பொம்மைகள் செய்யறது பொம்மைகள் பூக்கள் பூ மாதிரி இதை மாதிரிலாம் வந்து அவங்க வந்து இந்த கைத்தொழில் செய்யறவங்கள்லாம் அதமாதிரி வந்து பழைய துணிகளை வச்சு தலைகாணிலாம் ரெடி பண்ணுறது இன்னும் வந்து அந்த சின்ன சின்ன குட்டி குட்டி ரோஸ்லாம் பண்ணுறது அந்த கலர் கலர் துணியெல்லாம் இருந்துச்சுன்னா அதை வச்சு தயார் பண்ணுறாங்க இதுவும் வந்து ஒரு வகையான க கைத்தொழில்தான் அப்புறம் என்ன ஒன்று பண்ணுறது இப்போ இந்த ஒயர்கூடை பின்னுறது ஒயர்கூடை பின்னுறது அப்புறம் நூலை வச்சு வந்து பூக்கள் வந்து செய்யறது அந்த கலர் கலராக நூலை வச்சு பூக்கள் செய்யறது இதமாதிரி வந்து இன்னமும் மக்கள் வந்து ஒரு சில இடத்துலலாம் வந்து கையால் வந்து அவங்களே வந்து செஞ்சு விற்கிறாங்க இது வந்து அவங்களுக்கு ஒரு சம்பளமாக படுது